ஹலோ கண்ணன் ஹோட்டலுங்களா அண்ணா நான் உங்களுக்கு அப்பவே ஃபோன் பண்ணி எனக்கு சப்பாத்தி நான்லாம் வேணுன்னு சொல்லி ஆட்ரு பண்ணியிருந்தேன் இல்லையா ஆமாங்கண்ணா அது வந்து என்னென்னால் எனக்கு இப்போ அது அதிகமாக வேணும் சப்பாத்தி அப்பவே உங்ககிட்ட அஞ்சு சொல்லியிருந்தேன் இப்ப பத்து சப்பாத்தி வேணும் நான் வந்து ரெண்டு சொல்லியிருந்தேன் எனக்கு இப்போ நாலு நான் வேணும் அதே மாதிரி சிக்கன் பிரியாணி வந்து உங்களுக்கு அப்பவே நாலு சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தேன் இப்போ எட்டு சிக்கன் பிரியாணி வேணும் சில்லி வந்து அரை கிலோ சொல்லியிருந்தேன் இப்போது ஒன் கேஜி சில்லி கொடுத்துடுங்க சிக்கன் சில்லி மட்டன் பிரியாணியும் அதே மாதிரிதான் ரெண்டு மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தேன் மூணு மட்டன் பிரியாணியாக கொடுத்துடுங்க சிக்கன் கிரேவி இதெல்லாமே கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் ஏன்னா வீட்டில் உரம்பரைங்க அதிகமாக வந்துட்டாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அதே மாதிரி தோசை வந்து நாலு சொல்லியிருந்தேன் தோசை வந்து இப்போ நா எட்டு தோசையாக வேணும் இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி ஆட்ரு மட்டும் எக்ஸ்டர்ன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துடுங்கண்ணா மதியம் சாப்பாட்டுக்கு வேணும் எல்லாமே ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஹாஃப்னவரில் கொடுத்தீங்கன்னா போதுங்கண்ணா ஒரு ஹாஃப்னவரில் வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துடுங்க தேங்க்யூங்கண்ணா